புக் படிக்கும் போது சத்தமாக சிரிச்சு சிரிக்கவச்ச புத்தகம் அப்படினு பார்த்தா தென்னாலி ராமன் கதைகள் புக் தென்னாலி ராமன் கதைகள் புக் வந்து நெ நிறைய படிச்சிருக்கோம் அது வந்து ஸ்கூல் லைப்ரரியிலேந்து எடுத்து படிச்சிருக்கேன் அது அதுக்கப்புறம் வந்து நான் குழந்தைங்களுக்குமே இப்போ ஸ்டோரி டெல்லிங்லாம் சொல்லி தரும் போது தென்னாலி ராமன் கதைகள்ல அந்த அந்த புக் பார்த்து தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம்